சார் வணக்கம் சார் வெல்டிங் ஷாப்புங்களா சார் ஆ ஓகே சார் இரும்பு எல்லாம் எப்படி சார் போகுது நமக்கு வெல்டிங் வேணும் சார் எண்பதுங்களா ஓகே சார் நமக்கு வந்து ரெண்டு கதவு நாலு ஜன்னல் வேணும் சார் ரெடி பண்ணி தரமுடியுமா சார் அளவு வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரிதான் சார் ஆ ஓகே சார் இரும்பு வந்து ஒரு நார்மல் க்வாலிட்டியில் இருந்தால் போதும் சார் குவாலிட்டிலாம் எப்படி சார் இருக்குது என்னென்ன க்வாலிட்டி எப்படி ம் ஓகே சார் ம் ம் ம் ம் ஓகே சார் ஆமாம் சார் இரும்பில் தான் சார் வேணும் ரெண்டு ரெண்டு கதவு சார் நாலு ஜன்னல் சார் ஆ சரி ஓகே சார் நம்மள எப்படி சார் அங்கே ஷாப் எப்படி ஒப்பன் ஒப்பனில் இருக்கும் சார் ம் அப்படிங்களா ஆமாம்

ம் அது ஓகேவா சார் ஆ ஆ கன்ஃபாம் பண்ணுங்கள் சார் நான் ஈவினிங் நான் இப்போ வந்து பார்க்குறேன் சார் ஈவினிங் இல்லை மார்னிங் வர்றேன் சார் ஃபோன் பண்ணிவிட்டு வர்றேன் ம் ஆ ஓகே சார் அளவுலாம் எடுத்து வர்றேன் சார் சரி ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ